தேனீ க கொட்டினா உடனே வந்துட்டு தேன் எடுத்து அந்த இடத்துல வைப்பாங்க வெத்தோம்னா உடனே சரியாகும் அப்புறம் வேறெனா சுண்ணாம்பு சுண்ணாம்பு வைப்பாங்க சுண்ணாம்பு வெத்தா உடனே சரியாகும்